தண்ணிங்கிறது ரொம்ப ஒரு கடவுள் தந்த ஒரு இயற்கையான ஒரு வரம்னு சொல்லலாம் அதாவது உணவே இல்லாத காலகட்டத்தில் ஆதிகாலத்தில் மனிதன் பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணீரை வச்சு தான் வந்து அவன் வாழ்ந்துருக்கான் ஒரு சித்தர்களே வந்து அந்த வாயில் சுரக்கக்கூடிய ஒரு உமிழ் நீரை வச்சு தான் வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தையிலருந்து வயதான முதியவர் பரு முதிய பருவம் அடையுற வரைக்குமே இந்த தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கும் வந்து தேவைப்படுது இந்த தண்ணி இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது அந்த தண்ணியை வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது அதே தண்ணியை வந்து அளவுக்கு ஏற்ப அளவுக்கு ஏற்ப பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்கிறேன் நம்ம குளிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை குடிக்கிறதாக இருக்கட்டும் குடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் நீரை வந்து அதை வந்து வீணாக்குவதற்கு வந்து பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து